எங்கள் கிராமத்தில் ட்ரைனேஜ் அமைப்பு இப்போது ஓரளவுக்கு மேம்படுத்திட்டாங்க முன்னே இருந்த மாதிரி இல்லை இன்னும் சில வீடுங்கள்ல இருந்து வரக் கூடிய கழிவுநீர் எல்லாம் சரியாக போகிறது இல்லை அது எல்லாம் போகணுன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்டே இருந்து சொல்லி அரசாங்கத்துக்கிட்டே சொல்லி ஏதாவது நம்ம பண்ணணும் அது ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் வரக் கூடிய ட்ரைனேஜ் அமைப்புகள் வந்துட்டு கழிவுநீர்களை வந்துட்டு ஒரு பைப் மாதிரி வச்சு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்டிங்கிறது தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை இப்போதைக்கு நம்ம கிராமம் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சி இருக்குதுன்னு தான் சொல்லலாம்